ஹலோ ஒரு விவசாயத்தை பற்றி பேசுகிறேங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு நாற்று விடணுமுன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே ஓட்டி போடணும் ஓட்டி போட்டுட்டு அதுக்குப் பிறகு ஒரு வாரம் கழித்து திருப்பி ஓட்டணும் ஓட்டி அதை தடவி பரம்பு அடிக்கணும் பரம்படிச்சி அதுக்கு பிறகு அந்த நெல்லை தண்ணியில் போட்டு அதை மூணு நாள் அத வெய்ட்டு வெச்சு அந்த நெல்லை வெச்சு அதுக்குப் பெறகு நாற்று விட்ணும் நாற்று விட்றது வந்து மட்டம் கட்டி நாற்று விட்றதுல வந்து மூட்டைய தண்ணியில போட்டு அது மூணு நாள் கழித்து தான் நாற்று விட்ணும் அது நாற்று விட்டு ஒரு ஆறு நாள் ஆகுன பெறவு பார்த்தா தண்ணி பிடிங்கு விட்டு தண்ணியில் விளஞ்சிருக்கும் முளஞ்சிருக்கும் நெல் முளஞ்ச பிறகு உரம் போடணும் அடி உரம் அதுக்கு அடி உரம் போடணும் அப்போது அடி உரம் போடணும் போட்டமுன்னா அது பெயர் என்ன அப்புறம் இருபது நாள் கழித்து வயல் ஓட்டணும் வயல் ஓட்டுனால் வயல் ஓட்டக்குள்ளே அந்த இதை வயல் ஓட்டி முடித்து அப்புறம் பெரம்பு தடவி பயிர் பிடுங்கணும் நுப் இருபத்தஞ்சி நாளில் இருபத்தஞ்சி நாளில் பயிரை பிடிங்கி வயலில் போடணும் இருபத்தாறாம் பக்கம் பயிர் நட்டிருவாங்க நட்டால் பயினஞ்சாம் பக்கம் நட்டு அந்த இருபத்தாறு நாளில் நட்டாங்கன்னா அது அதுலேருந்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் நாற்று களை பறிக்கணும் களை பறித்து அந்த உரத்த அதில் போடணும் போட்டு களையை கிண்டி விட்டுருணும் அதிலேருந்து ஒரு சுமார் ஒரு மூணு மாதம் மூணு மாதம் அந்த தொண்ணுத்தஞ்சி நாள் அந்த நெல்லுக்கு பயிர் கிளியர் பண்ணணும் மருந்து அடிக்கணும் எல்லாம் பார்க்கணும் நோவுல்லாம சிக்கல் பார்க்கணும் எல்லாம் பார்த்து இது பண்ணணும் பண்ணுனா தான் நெல்லு அறுக்கலாம் அந்த நெல்லை அறுத்து ரோட்டுக்கு கொண்டு வரணும் வண்டியில் டிப்பரில் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ரோட்டில் கொண்டாந்து சேர்த்தா வியாபாரி வந்து அதுக்கு பெறவு வந்து வியாபாரி வந்து இந்த நெல்லை எடுப்பாங்க ம்